தவிர பத்திரிக்கைகள் வலைப்பகுதிகள் செய்திதாற்கள் எல்லாமே எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும் நான் வந்து பத்திரிக்கைகள் பல படிச்சுருக்குறேன் செய்தித்தாள்களும் படிச்சுருக்கேன் வலைப்பதிவுகளை எனக்கு தெரியாது என் பிள்ளைங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்குறேன் பத்திரிக்கைகள் வந்து இப்போ கா படிப்பு புத்தககங்கள் படித்தோன்னா நம்ம படிப்பு வந்து எவ்வளோக்கெவ்ளோ படிக்கிறமோ அவ்வளோவும் வந்து நம்மளுக்கு பொது அறிவு கிடைக்கும் வாழ்க்கையில் நம்ம படித்தவுடனே ஒரு நல்ல நிலைக்கு போகலாம் நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு ப பொஷிஷனில் உக்கார்லாம் எல்லா இது சலுகையுமே கிடைக்கும் அதே போல் செய்தித்தாள்கள் நம்ம அன்றாட செய்தித்தாள்களை படித்தோன்னால் நம்ம வீட்டில் நடக்கிறது வெளியில் உலகத்தில் நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நல்ல பொது நாலேஜ் கிடைக்கும்